நான் கிராமபுறத்தில் இருக்கனால் வணிக நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட கூடிய சில இயற்கை வளங்கள் அப்படினா என்னென்னால் இப்போ நான் வந்து கிராமத்தில் இருக்கேன் நான் கிராமத்தில் ஒரு செடியை வளர வைக்கணும் அப்படினா செயற்கை வளங்களை நான் வந்து எப்பவுமே வந்து பராமரிக்க மாட்டேன் இயற்கை வளங்களை தான் பராமரிப்பேன் இப்போ இயற்கை வந்து என்றைக்கும் நமக்கு வந்து முன் உதாரணமாக இருந்தால் தான் நம்ம வந்து வளங்கள் வந்து கரெக்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நான் வந்து ஒரு செடியை நட்டு வைக்கிறேன் அப்படினா அந்த செடிக்கு நான் உரமாக என்ன பண்ணுவேன் அப்படினா மாட்டு சாணம் ஆட்டு சாணம் அந்த மாதிரி இருக்க அந்த சாணங்களை எடுத்து முட்டை ஓடு அந்த மாதிரி எடுத்து அதை வந்து நான் என்ன செய்வேனால் இயற்கை வளங்களை பாதுகாப்பேன் இப்போ வந்து ஏன்னால் இயற்கை வளங்களை வந்து நம்ம பாதுகாத்து இயற்கை முறையில் நம்ம எது பண்ணிணாலும் தான் நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படினா மரகிறது ஒரு அதுக்கான வயதுக்கு ஏற்ற மாதிரி அது வளர ஆரம்மிக்கும் இல்லை அப்படினா அது அப்படியே வந்து இறங்கி இறங்கி இப்போ செயற்கை மருந்தை நம்ம வந்து உபயோகப்படுத்தினோம் அப்படினா அதோட வாழ்வு காலம்கிறது குறைஞ்சுரும் ஏன்னால் அது வந்து ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு போயிடும் ஆனால் அதோட வாழ்வுகிறது நமக்கு ரொம்ப கீழே குறைஞ்சு போயிடும் அப்போ நம்ம இயற்கை வளங்களை பர பராமரித்தோமா நம்ம இந்த மாதிரி சாணங்கள் முட்டை ஓடுகள் அப்புறம் வந்து செம்மண்கள் அந்த மாதிரி ஏற்றதுக்கு மாதிரி அந்த மாதிரி நம்ம பண்ணிணோம் அப்படினா நமக்கு இயற்கை வளம் வந்து எப்பவுமே நம்ம கூட இருக்கும்